தமிழ் நாட்டில் வந்து தமிழ் மொழிக்கு முன்ன இருந்ததுபோல இப்போ ரொம்பவே அதிகமாக சப்போட் பண்ணுறாங்கப்பா அதனால் என்ன நாம் நினைக்கிறமோ ஒத்தக்கி டபுளாக எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் தமிழ் மொழி நாம் தாய் மொழிங்கிறது என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு மொழி எந்த இதில் இருந்தாலுமே நாங்கள் தமிழ் பேசுனாவே அதுக்கொரு அழகுங்கிறது தனி ஊடகங்குறது இன்னைக்கு இல்லை அந்த காலத்தில் எங்களுக்கு தாத்தா பாட்டி அம்மை அப்பா எல்லாம் இருந்த காலத்தில் இருந்தே இந்த தமிழுக்குங்கிறதே ஒரு தனி தத்துவமே கொடுத்து எங்களுக்கு தமிழ் மொழி ஒரு நல்ல தாய் மொழியாக அமைச்சி கொடுத்துருக்குறாங்க இப்போ இருக்கிற ஒரு இதுவுமே அதுக்கு மேலேயுமே எங்களுக்கு எங்கே பார்த்தாலும் போர்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்ல எழுதித்தான் இங்கிலீஷ்ல கீழே எழுதுவாங்க முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்ல எழுதமாட்டாங்க மேலே தமிழ்ல எழுதித்தான் அதுக்குண்டான பேரை இங்கிலீஷ்ல கீழேதான் எழுதுவாங்க தமிழ் மேலேதான் என்றைக்குமே தமிழ் என்றைக்குமே மறக்கமுடியாத ஒரு மொழி எங்கள் தாய்மொழி